எனக்கு வந்து மன அழுத்தமா இருக்கும்போது நான் வந்து எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் அதாவது அந்த பொண்ணு பையங்கூட வந்து கொஞ்சம் சந்தோஷமாக பேசி பழகம்போது அந்த மனசில் இருக்கற பாரமெல்லாம் குறைஞ்சிரும் கவலைகளெல்லாம் தீரும் பக்கத்து வீட்டுக் கொழந்தைங்கக்கூட சேர்ந்து பேசி பழகம்போது நம்மளுக்கு என்ன மனசில் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து விலகி அதுக்குள்ளே ஒ அந்த கொழந்தைங்க குள்ளே அந்த மழலைப் பேச்சு மழலை சொல் அவங்க கூட விளையாட்றது இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டு நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தால்க்கூட அந்த கஷ்டம் வந்து இருக்கிறதே தெரியாது பண கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் ஒன்றும்பாங்க மன பணம் இருந்தால் மன கஷ்டம் வந்து எப்படி விலகி போகுமோ அதேமாரி வந்து நம்ம கொழந்தைங்க அன்புங்கிறதம்போது அந்த இடத்துல அதெல்லாம் வந்து சரி சமமாகப் போயிடும் வச்சுக்கங்களேன் அதனால நம்ம வந்து என்ன பண்ணணுன்னால் பெரியவங்க கிட்டே வந்து பேசுறது எனக்கு பிடிக்கும் சின்னவங்க கிட்டே விளையாட்றது பிடிக்கும் நான் சின்ன கொழந்தைங்கள வந்து பெரியவங்கள் அளவில்தான் இது பண்ணுவேன் ஏன்னால் பெரியவங்கள் வயதாயிட்டாலும் அவங்களும் வந்து ஒரு கொழந்தைங்க மாதிரிதான் அந்த சமயத்தில் வந்து நான் பெரியவங்கள் கிட்டே வந்து என்னெல்லாம் கற்றுக்கணுங்கறம்போது அந்த இதெல்லாம் வந்து நான் நிறைய கற்றுக்கறேன் மனது வந்து வல வலி இருக்கும்போது நான் வந்து பெரியவங்கள் கிட்டேதான் போய் நிறைய பேசி கற்றுக்குவேன் ஏன்னால் அவங்கதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஏன்னால் அவங்க வந்து வாழ்க்கையில நிறைய அடிப்பட்டு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு வந்திருப்பாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறம்போது அவங்க கிட்டே பேசி பழுகம்போதுதான் நம்மளுக்கு தெரியும் எனக்கு மஸ் மனது கஷ்டமா இருக்கும்போது நான் வந்து பெரியவங்கள் கிட்டேதான் ரொம்ப பேசுவேன் ஏன்னால் அப்போதான் வந்து எனக்கு வந்து என் மனசில் இருக்கற பாரமெல்லாம் குறையிற மாதிரி தோணும் அதேமாதிரி என் கொழந்தைங்கக் கிட்டேயும் நான் பேசுவேன் மனது கஷ்டமா இருக்கும்போது நான் என் ஃப்ரெண்ட் என் கணவரை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டாகதான் ட்ரீட் பண்ணுறேன் அது என்னோடய கஷ்டத்தை எல்லாமே நான் என் கணவர்கிட்டே சொல்லுவேன் அதேமாரி எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள எந்த வந்து வேற்றுமையும் கிடையாது பாகுபாடும் கிடையாது நான் இதை மறைப்பேன் அவர் கிட்டேருந்து இதை சொல்லமாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே வந்து ஒ விட்டுக்கொடுத்து போயிக்குவோம்னு வச்சுக்கங்களேன் எங்கள் கிட்டே வந்து சண்டைகளே இருக்காது நான் ஒன்று நான் விட்டுக்கொடுக்குற வேண்டிய இடத்துல நான் விட்டுக்கொடுத்துருவேன் அவர் விட்டுக்கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் விட்டுக்கொடுத்துருவாரு இந்த விட்டுக்கொடுக்குறங்கற மனப்பான்மை வந்தாவே அந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து அந் நின் நின்று போகாது ஒரு செயல் நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டோம்ன்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல அது எல்லாமே ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கே நான் எனக்கு நான் விட்டுக்கொடுக்க மாட்டேன் இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோம்ன்னால் அந்த இடத்துலதான் ஒரு கருத்து வேறுபாடு வரும் அதுதான் அப்படியே நம்மளுக்கு சங்கட்டமாகும் மன கஷ்டமாகும் சண்டை வரும் குடும்பத்துக்குள்ளே வேறுபாடு வரும் இதெல்லாம் தவிர்க்கணும்ன்னால் நம்ம வந்து ஒருத்தரோடய ஒருத்தர் வந்து பேசிப் பழகம்போது இந்த செயல் வந்து சிறப்பாக செய செய்யலாம் அப்படிங்கறது எனக்கு ஒரு நம்பிக்கை